ஹலோ சொல்லுங்கள் யார் பேசுறது ஆமாங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் போலீஸ் ஸ்டேஷன் தான்ங்க சொல்லுங்கள் சரிங்க ம் சரி சரி

சரிங்க நீங்கள் எந்த ஊருங்க உங்கள் பேர் என்ன சரிங்க நீங்கள் எந்த ஊரில் எந்த ஊருங்க சொந்த ஊர் அப்படிங்களா நீங்கள் எங்கேருந்து எங்கே போகலான்னு சொல்லிங்க பஸ் ஏறுனீங்க சரிங்க வெளியூர் பயணம் அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கேருந்து வேறு வெளியூர் போனீங்களா இல்லை வெளியூர்லேருந்து நாமக்கல் வந்தீங்க இது உங்கூர் சொந்த ஊருக்கு வந்தீங்களா

சரிங்க சரிங்க சரி சரிங்க ம் இப்போ இந்த ஓகே ஓகேங்க இப்போ நான் என்ன எனக்கு எனக்கு வந்து ஒரு கிளியரன்ஸா இது கொடுங்க இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் திண்டுக்கல்லேருந்து வந்த வந்தீங்க இல்லையா உங்கள் உங்கள் பேக்கை வந்து எந்த இடத்துல எந்த கேப்பில் மிஸ் ஆகுதுன்னு எதாவது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்களா சரிங்க

சரிங்க நீங்கள் பேக்கை வந்து தோளில் மாட்டியிருந்தீங்களா இல்லை கையில் வைச்சிருந்தீங்களா இல்லை பக்கவாட்டில் வைச்சிருந்தீங்களா எப்படி வைச்சிருந்தீங்க ம் சரி ஓகே தூங்கிட்டிங்க ம் ம் ம் தூங்கும்போது உங்கள் பக்கத்தில் யாராச்சும் உக்காந்திருந்தாங்களா இல்லை யாராச்சும் நின்னுட்ருக்கிற மேலே ஏதா சந்தேகம் இருக்கா எப்படி ஒரு காணாமல் போய்ருக்குன்னு ஒரு உங்களால் கெஸ் பண்ண முடியுது சரிங்க இது உங்கள் இதுக்கு கண்டக்டர்கிட்டேயோ இல்லை ட்ரைவர்கிட்டேயோ அங்கே இருக்கறவங்கக்கிட்டையோ எதாவது நீங்கள் விசாரித்தீங்களா இதுமாதிரி மிஸ் ஆகிருச்சி யாராச்சும் பார்த்தீங்களா அப்படின்ட்டு அப்படிங்களா சரிங்க இப்போ இது பேக் காணாமல் போய் இப்போ எவ்வளோ நேரம் இருக்கும் ஒரு சரி இது லேப்டாப்பில் என்னென்ன இருந்தது இது பேக்கில் என்னென்ன இருந்ததுங்க ஓகே சரிங்க சரிங்க இல்லை இந்த ஃபோன் வந்து ஆக்டிவ்வில் இருக்கா இல்லை இப்போ இப்போ தான் இன்னும் எதுவுமே சிம்மு இதெல்லாம் போட்டு இது ஆக்ட் பண்ணலையா இல்லை ஃபோன் மட்டுந்தான் சிம்மு ஆக்டிவ் இருக்கா இல்லை பேச முடியுமா எதுவும் இல்லைங்களா ஓகே அதனுடைய பில் வைச்சிருக்கிங்களா ஓகே ஓகே ஓகேங்க சரிங்க நான் ஃபோனில் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் நீங்கள் நேராக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருங்க கொஞ்சம் லேட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சரிங்க ஓகே அதான் வரும்போது இந்த பில்லு இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுங்க ஓகே ஓகே வாங்க ஓகே ம்